சார் வணக்கம் கௌ இதோ இதோ இதோ எடுத்துக்காட்டுறேன் சார் ஐயயோ எங்கே வைச்சேன்னு தெரிலையே பேக்கில் தானே வெச்சுருந்தேன் சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் தோ தேடி பார்க்குறேன் எங்கே போச்சுன்னே தெரிலையே கையில் தானே வெச்சுருந்தேன் எங்கேன்னு தெரியலையே தூக்கத்தில் எங்கே விட்டேன்னே தெரியலையே பேக்கில்தான் சார் வெச்சுருந்தேன் காணுமே சார் சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் தேடித்தரேன் தேடி பார்க்குறேன் சார் இங்கே தான் வெச்சுருந்த மாதிரி இருக்குது தூக்கத்தில் எப்படி விட்டேன்னே தெரில சார் சார் எ காணங்களே சார் இந்த டிக்கட்டா பாருங்க சார் காணோங்க சார் எங்கேன்னு தெரிலிங்களே நாங்கள் காஞ்சிபுரத்திலேருந்துங்க சார் என் கையில்தான் சார் வெச்சுருந்தேன் எங்கே விட்டேன்னு தெரிலிங்களே சார் பேக்கில்தான் சார் வெச்சுருந்தேன் ஆ கண்டிப்பாக எடுத்தேன் சார் நான் அங்கிருந்து சார் எடுத்தேன் சார் அதுதான் நான் அவருக்கு தெரியும் சார் எடுத்துவிட்டு கூட சில்றரை கூட ஒரு கைலேருந்து வாங்கினேங்க சார் அதுதான் எங்கே விட்டேன்னே தெரில சார் கொஞ்சம் தூங்கின்னு வந்துட்டேன் எங்கேயோ மிஸ் பண்ணிவிட்டேங்க சார் ஆ பேக்கில்தான் வைச்ச ஞாபகமாக இருக்குதுங்க சார் எப்படியோ மிஸ் பண்ணிவிட்டு இருக்கிறேன் சார் ஃபைனெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க சார் நான் நான் காசு வேணுன்னாலும் கொடுத்துட்றேன் ஃபைன் காசுன்னால் கூட சார் கேஸெல்லாம் போடாதீங்க சார் ப்ளீஸ் சார் நான் நிஜமாக டிக்கெட் வாங்கிவிட்டேன் சார் நான் நீங்கள் கண்டெக்டர் கிட்டே கூட கேட்டு பாருங்களேன் அவர் கைலேருந்து சில்றரை கூட வாங்கினேன் நான் அவர் கையில் நீங்கள் கேட்டு பாருங்க சார் நான் வாங்கினேன் சார் சில்றரை கூட கொடுத்தாரு சார் அவர் கேட்டு பாருங்களேன் அவர் கிட்டே ஃபைன் வேணாம் எவ்வளோன்னு நீங்கள் க சொல்லுங்கள் சார் நான் கட்டிடுறேன் நான் கேஸெல்லாம் எதுவும் வேணாம் சரிங்க சார் இந்த ஒரு வாட்டி மன்னித்து விட்ருங்க சார் ஆ க டிக்கெட் எடுத்தது உண்மைதான் கண்டெக்டர் கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்க சில்றரை கூட அவர் கொடுத்தாருங்கோ கையில் ஏதோ தூக்கத்தில் எப்படியோ விட்டேன் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் சார் இங்கே சரிங்க சார் நான் ஐந்நூறுரூபா கட்டிடுறேங்க சார் கேஸ் எதுவும் போடாதீங்க சார் ஐந்நூறுரூபா கட்டிடுறேங்க ஆ ம் சரிங்க சார் சரிங்க சார் தேங்க் யூ சார்